எங்கள் பகுதியில் பார்த்தீன்னா சந்தை வந்து ஒவ்வொரு வாரமும் நடக்குது பக்கத்தில் கோட்டெரி பட்டு செஞ்சு அணிலாடி தீவனூறு போன்ற பகுதிகள்லாம் வந்து சந்தை வந்து நடக்குது இந்த சந்தை எதுக்காகனாக்கா நம்ம வந்து காய்கறிகளை வந்து ஃப்ரெஸ்ஸாக வாங்கணுன்றதுக்காக வந்து நம்ம கண்ணு முன்னாடி விளைய வச்சு அதிக உரங்கள் எதுவும் போடாமல் அது வந்து ஹைபிரெட்டாக இல்லாமல் அது மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அந்த காய்கறிகள்லாம் விளைய வச்சு எடுத்துன்னு வந்து ஃப்ரஸ்ஷாக எடுத்துன்னு வந்து வைப்பாங்க முக்கியமாக வந்து சிறு குறு விவசாயிகளை வந்து நம்ம வந்து அவங்கள உயர்த்தணும் அவங்களை மேம்படுத்தணுன்றதுக்காக இந்த சந்தையாக வந்து நம்ம வந்து பயன்படுத்திகணும் சந்தையிலேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு எல்லா காய்கறிகளிலேருந்து பழ வகைகளில் இருந்து ஃப்ருட்ஸு எல் பிளஸ் வந்து கருவாடு அது மாதிரி ஐட்டம் எல்லாமே இது தான் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஃப்ரஸாகவும் கிடைக்கும் இப்போது மார்க்கெட்டுக்குன்னு போனீங்கன்னா கிலோ வெங்காயம் வந்து சந்தையில் இருபது ரூபாய்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அங்காடி தெரு உள்ளே போகிட்டு நம்ம ஒரு பெரிய கடையில் ஸ்டோர் ரூமில் வாங்குகினோனாக்கா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்கள் ஆனால் இங்கே வந்து நமக்கு விலை குறைவாகவும் இருக்கும் பிளஸ் வந்து விவசாயிங்களை நம்ம அவங்களுக்கு வந்து வாங்குகிறதுனால அவங்களுக்கு வந்து தொழிலில் இன்னும் அவங்க கொஞ்சம் வந்து ஈடுபாடாக இருப்பாங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் நம்ம வந்து இந்த சந்தைகளில் போகி வாங்குகிறதுனால ஆனாலும் வந்து நம்ம சந்தையை பயன்படுத்தி சந்தையில் இருக்குகிற காய்கறிகளை வாங்கி நம்ம பயன்படுத்தி விவசாயிகளை உயர்த்தவும் அவர்கள் அந்த விவசாயத்தை மென்மேலும் அதை தொடர்ந்து செய்யவும் நம்ம வந்து இந்த சந்தையை வந்து ஊக்கப்படுத்தி பொருளை வாங்க பயன்படுத்திக்கணும்